ஆ ஆ கேட்குதுங்க சொல்லுங்க சார் ஆ வெல்டர் தாங்க சார் வெல்டர் வெங்கடாஜலபதியே தான் சொல்லுங்க சரி அடிச்சிடலாங்க சார் சைஸ் என்ன பத்துக்கு இருபது தானே சரி சரி சரி சார் எப்போது சார் எப்போது சார் வேணும் கதவு பத்துக்கு பத்துக்கு பத்துக்கு இருபது பத்துக்கு பதினஞ்சி சரிங்க சார் இது என்ன வெல்டிங் ஆர்க் வெல்டிங்கா குக் வெல்டிங்கா ஆ ரைட்டு கேஸ் வெல்டிங் பண்ணிடுவோம் ம் ஓகே சார் சார் டிசைன் எல்லாம் பண்ணுவோம் சார் ரைட் சார் பண்ணிடலாம் சார் என்ன பூவுங்க சார் தாம் ரைட் ரைட் பண்ணிடலாங்க சார் சரிங்க சார் கேட்டுக்கு தாமரை என்னங்க சார் தௌசண்ட்னால் ரைட் பண்ணிடலாம் சார் டேட் என்ன டூ தௌசண்ட் ஃபோர்ங்களா சரிங்க சார் அதுதான் கேட்டுக்கு தாமரை போட்டாச்சின்னால் இந்த ஜன்னலுக்கு சார் அதே டிசைன் போட்டுடலாங்களா ம் சரிங்க சார் சரிங்க சார் உள்ளே மட்டுந்தான் அந்த ச சிம்பலு வெளியே பெரிய விநாயகர் ரைட்டு சரிங்க என்னங்க சார் ஆ ஆ பண்ணுவேன் சார் சரிங்க சார் ரெட் கலர் க்ரீன் கலர் முருகன் ஓகேங்க சார் வேறு எதுவும் பண்ணனுங்களா சார்

ஆ சரிங் சரிங்க சார் சார் அமௌண்ட்டுங்களா இல்லை இவ்வளோதானா சார் வேறு எதுவும் இருக்குதுங்களா சார் இவ்வளோதானா சார் இல்லை மெட்டிரியல் நீங்கள் கொடுத்துட்றீங்களா சார் ரைட்டுங்க சார் லேபர் சார்ஜூ எல்லாம் எல்லா ம் சரிங்க சார் சரிங்க சார் இந்தா ம் ஒரு ஆ சரிங்க சரிங்க சார் சரிங்க சார் ம் வேறு இருந்தால் கூட விசாரித்து சொல்லுங்கள் சார் ஆமாம் ஏன்னா வரப்போ சேர்ந்து வேலையை முடிச்சிடலாம் ஆமாம் ஆ சரிங்க சார் இருந்தால் விசாரியுங்க வரப்போ அப்படியே வேலையை பார்த்துட்டு வந்துக்கலாங்க ஆமாம் ஓகேங்களா சார் ம் சரிங்க ஆ சரிங்க சரிங்க சார் ம் ஆ சரிங்க சார் ம் ம் வெல்கம் சார்